நம்ம இந்தியாவை எடுத்துகிட்டிங்கன்னா எல்லா இனத்தவரும் எல்லா மதத்தவரும் ஒன்றா ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஏன்னா அதுதான் நம்ம தமிழர்களுடைய பண்பாடு நம்ம தமிழ் நாட்டை எடுத்துக்கிட்டாலும் எம்மதமும் சம்மதம் எல்லா மதத்தவர் கிட்டையும் ஒன்றாக ஒற்றுமையா எல்லாத்திலையும் நம்ம ஒன்றாதான் இருப்போம் இப்போ நம்ம வீட்டு விசேஷம் ஏதோ ஒரு நல்லது கெட்டதுனாலும் அவங்க வந்து போவாங்க மற்ற மதத்தவர் மற்ற அவங்க மதத்தவர்ங்களுக்கு மற்ற மதத்தவர்ங்களுக்கு நம்ம போயிட்டு வருவோம் அந்த மாதிரி ஒருவருக்கொருவர் ஒருங்கிணைந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கலாச்சாரத்தில் எல்லோரும் சாதி மத வேறுபாடின்றி ஒற்றுமையாக இருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் நம்ம கலாச்சாரம் இப் இப்போ இந்தமாதிரிதான் பின்பற்றப்படுறோம் அந்த மதத்தவங்கள் இவங்க இந்த மதத்தவங்கள் யாரையும் நம்ம வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது யாரையும் நம்ம வீட்டுக்குள்ளே விடக்கூடாது அந்தமாதிரிலாம் எதுவும் இல்லை சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா மதம் அப்படினா முஸ்லீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கவுங்க மதத்துக்கு தகுந்த மாதிரி புர்க்காலாம் போட்டு தலைக்கு துணி கட்டி துணி போட்டுகிட்டுதான் வெளியே வருவாங்க புர்க்கா போட்டுகிட்டுதான் வெளியே வருவாங்க ஜென்ஸ் பார்த்திங்கன்னா குல்லாய் போடுவாங்க அந்தமாதிரி ஒரு ஒரு மதத்தவர் அவங்கவுங்களுடைய சடங்குகளை கடைப்பிடிக்கிறாங்க ஏனால் நம்ம தமிழர்கள் நம்ம தமிழர்கள் பார்த்திங்கன்னா சாரீ கட்டுவோம் ஆனால் நம்ம முக்காடெலாம் போட மாட்டோம் அதுலையும் ஒரு சில மதத்தவர்களாம் ஏதாவது ஒரு ஒரு அவர்களுடைய கேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அது என்றைக்கும் நம்மளுடைய இந்தியாவில் நம்மளுடைய தமிழ் நாட்டில் எந்த சாதி மத வேறுபாடின்றி ஒற்றுமையாக இருக்கிறாங்க